வீடியோகான் இப்போ அட்வான்ஸ் ஒரு மாடல் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்குறேன் அந்த மாடல் பார்த்தீங்கன்னா பச்ச தண்ணியாக கொடுத்தாலும் சுடு தண்ணி ஆக்கி துவைக்கும் போது துணியில் இருக்கில்ல அந்த கிருமிகள் எல்லாம் இதாகி போயிடுது அட்வான்ஸ் பிளானிங்காக நிறைய இப்போ வாஷிங் மிஷின் வர ஆரமிச்சுருச்சு ஆ என்ன சொல்கிறது கிருமியெல்லாம் அந்த சுடு தண்ணி ஆக்கி துவைக்கும் போது துர்நாற்றங்களெல்லாம் நிறைய வெளியில் போயிடுது நல்லா புழிஞ்சு காய வைச்சு கொடுத்துருது ஒரு பத்து நிமிஷம் ஃபேனில் போட்டு எடுத்தால் போதும் துணி வந்து வாஷிங் மிஷின் ஓட அட்வான்ஸ் வந்து வேறு எதிலையுமே கிடையாது